ஹலோ நான் பல்லடத்திலிருந்து பேசுகிறேன் உமர் ஆட்டோங்களா ஆ ஆமாங்கண்ணா அந்தமாதிரி இல்லை ஒரு எங்களுக்குள்ள ஒரு ப்ளான் பண்ணி ஒரு சுற்றலாவுக்கு போகிற மாதிரி ப்ளான் பண்ணியிருக்குறோம் ஆமாங்கண்ணா எங்கேன்னு பார்த்திட்டிங்கனா அந்த மேட்டுப்பாளையத்தில் பிளாக் தண்டருனு ஒரு இடம் இருக்குது ஆமாங்கண்ணா ஆ ப்ளாக் மேட்டுப்பாளையம் ஆ அங்கேதான் போகலான்னு எல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு வண்டி தேவைப்படுதுங்கண்ணா ஒரு கார் அதுக்கு வரமாதிரி கேட்குறோம் ஆமாங்கண்ணா நாங்கள் ஒரு ஒரு பத்து பேர் வண்டிக்கு வண்டியில இருந்து போகிற மாதிரி இருக்குறோம்ண்ணா ஆமாங்க பத்து பேரு ம் எல்லாம் ஒரு நாளைக்கு நா நாள் நாளானைக்கி கிளம்புறோங்கண்ணா பிக்கப் வந்து இங்கே பல்லடத்தில் வந்து பல்லடத்தில் வந்து பிக்கப் பண்ணிக்கங்கண்ணா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்களா சரிண்ணா ஒரு லேட்டானாலும் பரவாயில்லை ஒரு ஒருமணிக்கூட வாங்கண்ணா ஆ ஆமாங்க ஆமாங்க ஆ சரிங்கண்ணா அதுதான் முன்னாடியே சொல்லிட்டால் நல்லதுதாங்கண்ணா முன்னாடியே சொல்கிறோம் ஆமாங்கண்ணா நாங்கள் வந்து இப்போ பார்த்திட்டிங்கண்ணா மேட்டுபாளையத்தில் ஒரு இடம் இருக்குது பிளாக் தண்டருனு போறதா நாங்களாம் பசங்கள்லாம் ப்ளான் பண்ணியிருக்குறோம் ஆமாங்க ஆ ஆ ஆமாம் அதேதானுங்கண்ணா ஆமாம் நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டிங்கனா ஓகேங்கண்ணா ஆ ஆமாம் ஆமாங்கண்ணா ஆ டேட் பார்த்திட்டிங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஓக்கேவாங்கண்ணா அப்போதான் ப்ளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு முன்னே பின்னே ஆனாலும் பரவாயில்ல அடுத்தநாள் கூட நெக்ஸ்ட் டேட் கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணும் ஏன்னா எங்களுக்கு ஓட கடைசி நாள் அது ஸ்கூல் டே லாஸ்ட் டே அதனால நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் போகிற மாதிரி மறக்காமல் அதே டேட்டுக்கு வந்துருங்கண்ணா நாங்களாம் அப்புறம் கடைசி எக்ஸ்சாமுக்கு இங்கே வந்திருக்கோம் ஆமாங்கண்ணா

சரிங்கண்ணா ஓரே போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணா இப்போ கொஞ்சம் நீங்கள் அந்த ரேட் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் பரவா இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணா பத்துபேர் ஒரே ஒரே டிரிப்பு தாங்கண்ணா இங்கிருந்து போய்ட்டு வரமாதிரி என்னதுங் அண்ணா அவ்வளோ ரேட்டுண்ணா ஆறாயிரவாலாம் ரொம்ப ஓவருங்கண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னா என்னண்ணா மேட்டுபாளையத்துக்கெல்லாம் இங்கேருந்து ஆறாயிரன்னிங்கன்னா எப்படிங்கண்ணா

இல்லல்ல எங்களுக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாய் அஞ்சாயிரருபாய் வரமாதிரி பேசுங்கண்ணா ஆமாங்கண்ணா உங்கள் ஓனர்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு எங்களுக்கு சொல்லுங்கண்ணா ஆமாங்கண்ணா பிக்கப் வந்து பல்லடத்துலிங் ஆமாங்க புதன்கிழம கிளம்புறோம் சரிங்கண்ணா ஆமாங்க பிக்கப் டேட் வந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலூங்க ஆ ஆமாங்கண்ணா வீட்டு பக்கத்திலேயேதான் இடம் இருக்குது வந்திங்கன்னா நாங்கெல்லாம் ஒட்டுக்காக தான் இருப்போம் ஆ உங்களுக்கு நான் அதுதான் அந்த டேட்டுக்கு நாங்கள் என்னோட லொகேஷனை செண்ட் பண்ணுறிங்கண்ணா நீங்கள் தயவு செஞ்சு வந்துடுங்க ஆ ரொம்ப லேட்டாயிக்கிற வேண்டாம் ஆமாம் கொஞ்ச ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆமாங்கண்ணா எங்கள் வீடு வந்து கரெக்டாக பல்லடத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குதுங்கண்ணா ஆமாங்க ஓகேண்ணா ஓகேங்கண்ணா தாங்ஸ்ண்ணா ஓகே